நடை பயணம் செய்ய நாம் நடைபயணம் செய்வதற்கு அமைதியான இடத்தைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம் வாகனங்கள் அதிகமான வாகனங்கள் செல்லாத இடமாகவும் எந்த தொந்தரவுகளோ சத்தங்களோ இல்லாமல் அமைதியாக இருக்கும் இடங்களை நாம் தேர்ந்தெடுக்குறோம் பொதுவாக வந்து கடற்கரையில அனைவரும் இருப்பார்கள் நாம் நடைபயணம் அங்கே செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கிராமப்புறங்களில் அமைதியாக இருக்கும் பாதைகள் அனேகம் உள்ளது அதுவே நடந்து ஒரு அரை கிலோ மீட்டர் மீட்டர்தொலைவுக்கு நடந்து சென்று மீண்டும் நடந்து வந்துவிடுவோம் மலைகள் என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மலை மேல் ஏறுவது காடுகளில் வந்து எந்த மிருகங்களுக்கு அச்சமும் தெரியும் அதனால் நடப்பயணத்தை மேற்கொள்ளுவதுக்கு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் ஆகவே அமைதியான பாதைகளிலே நடைபயணம் செய்வதற்கு தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்